ஹலோ சார் நான் பேங்க்கில லோன் எக்ஸிக்யூடிவ் ஒருத்தன் பேசுகிறேன் நீங்கள் வந்து எதோ லோன் வந்து அ அவைல் பண்ணப் போகறதாக கேள்விப்பட்டோம் உங்களுக்கு எந்த மாதிரி அமௌண்ட் எவ்வளோ வேணும் எந்த மாதிரி டேர்ம்ஸு கண்டிஷன்ஸ் எப்படிங்கறத நான் சொல்றதை கரெக்டாக இது பண்ணிருக்கோம் உங்களுக் உங்களை உங்களுக்கு வந்து என்ன மா என்ன நீங்கள் எவ்வளோ சேல்ரி எ ஆ ஆ சரிங்க ஒன் லேக் தேவைப்பட்டதுனா இஎம்ஐ வந்து இன் பார்த்தீங்கன்னா இல்லை வித் இன்ரெஸ்ட்டோட சேர்த்து ஃபோர் பாய்ண்ட் ஃபைவ் வரும் சார் மந்த்லி கட்டுற மாதிரி ஆச்சுங்களா ஸோ அந்த மாதிரி அதான் எயிட் பர்சென்ட் தான் நார்மலாக வந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து லோ லோனை பொறுத்த வர்லும் இந்துச்சுன்னா எயிட் பர்சென்ட் தான் வேல்டு பண்ணுவாங்க சார் எயிட் பர்சென்ட் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோ ப அதாவது ப்ரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து நாலாயிரத்து ஐந்நூறுரூவா உங்களுக்கு வரும் அப்ராக்சிமேட்டாக சரிங்ளா இப்போ நீங்கள் வந்து ஆமாம் ம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏஏஏ எயிட் ஹண்ட்ரெடு வரும் செரிங்களா இது வந்து உங்களுக்கு வந்து டுவெல் மந்த்ஸ் இருக்கு டொண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் இருக்கு தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கு அது நீங்கள் என்ன ஆப் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்களோ அதாவது நீங்கள் வந்து எந்த மாதிரி இது பண்ணுவிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் மாறும் எல் த்ரீ மூணு வருஷம் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரின்சிபல் அமௌண்ட் வந்து ரொம்ப குறையும் ஒரு இது நாலாயிரத்து ஐந்நூறுரூவா வருன்னு சொன்னேன் இல்லையா முன்னாடி இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்து எண்ணுற்றம்பரூவா மூணா மூவாயிரத்து எண்ணுரூவாயில் இருந்து எண்ணுற்றம்பதுரூவா அந்த ரேஞ்சில் வரும் சரிங்ளா ஆ அதுக்கு தகுந்த மாதிரி இஎம்ஐ மாறும்

அது வந்து அது வந்துச்சுனா டைம் பிரீயடு வந்து வந்து ந மேக்சிமம் அப்போ வந்து ஒன் மந்த்து டியூரேஷனில் நீங்கள் இது பண்ணலாம் அது இப்போ நீங்கள் வந்து இது பண்ணுறிங்களா நீங்கள் டோட்டல் அமௌண்ட் இது பண்ணிட்டு இது பண்றதாக இருந்தாலும் பண்ணலாம் பட் அப்டிங்கள வந்துருந்ச்சுன்னா அப்போதைக்கு இருக்கிற அந்த இல்லை இல்லை இல்லை அதில் வந்து இருந்துச்சுன்னா ஒரு டூ பர்சென்ட் மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி வரும் ஆமாம் க்ளோஸு அட்வான்ஸாக க்ளோஸ் பண்ணில்லாம் ப்ரின்சிபல் அமௌண்ட்டில வந்து இருந்துச்சுன்னா ப்ரீ க்ளோஷருக்கு வந்து நார்மல்லாக வந்து டூ பர்சென்ட் மட்டும் நீங்கள் வந்து ஒவ ஓவரால் சார்ஜஸ் பண்ணால் இது பண்ணுற மாதிரி வரும் அப்படி இது பண்ண மாட்டாங்க சார் நார்மலாக ரேட் ஆப் இன்ரெஸ்ட்டு வந்து ஒரு சு இது பண்ணால் இது பண்ணிருவாங்க சார் அப்படியே தான் இது பண்ணிருவாங்க ஆ ஆ மற்றது வந்துருந்துச்சுன்னா நான் பேங்க்கில பேசிவிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி லைனுக்கு வர்றேன் சார் உங்களுக்கு இது பண்ணில்லாம் ஓகே தேங்க் யூ